யோகா வந்து அவ்வளோ வந்து டெய்லியும் யோகா செய்யமுடியாது அதுக்குன்னு ஒரு நேரம் வந்து கரெக்டாக ஒதுக்க முடியாத நிலம தான் எங்கள் ஊர்லெலாம் இருக்குது ஆனால் யோகா செய்யணும் அப்படின்னா காலையில் ஒரு ஆறு மணி ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சால் ஒரு எட்டு மணி வெயில் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு அஞ்சு ஆசனம் மட்டும் செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் வெளியே வாக்கிங் போகலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் சரி அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆசனம் செய்யலாம் மூச்சு பயிற்சி செய்யலாம் இங்கே இந்த யோகா செய்கிறதுக்கான வசதி அதிகமாக இல்லாததுனால் இங்கே வந்து யோகா அதிகமாக செய்ய முடியாது அதனால் யோகா செய்யிறதுக்கான வசதி வந்து எங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் யோகா வந்து செஞ்சால் ஒரு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் செஞ்சால் அதுக்கான பலன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் யோகாவில் இந்த மூச்சுப்பயிற்சி நல்லா செஞ்சால் மூச்சு நல்லா விடுற மாதிரி இருக்கும் இதய பிரச்சனைக்கு கொஞ்சம் நமக்கு செலவு இல்லாமல் கொஞ்சம் நம்ம இது நம்ம இது பழக்கம்